சார் வணக்கம் சார் பாப்பாவுக்கு நகை எடுக்கணும் சார் மேரேஜ் வச்சிருக்கோம் ஒரு பத்து பவுன் எடுக்கணும் சார் பவுனுலாம் என்ன ரேட்டு சார் சரிங்க சார் செய்கூலி சேதாரம் சரிங்க சார் சரிங்க சார் நாளைக்கு வரோம் சார்

சரிங்க சார் சரிங்க சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் வரோம் சார் ஆ ஃபோன் பண்ணிவிட்டு வரோம் சார் பத்து பவுன் சார் பாப்பாவுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம்

சரிங்க சார்

சரிங்க சார் காலையில் வரேன் சார்